தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் உங்கள் வாழ்கையை எப்படி எளிதாக்கி உள்ளது தொழில்நுட்பம்னு பார்த்தா நான் இருக்கிற வில்லேஜில் வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க அதனால் தொழில்நுட்பத்தில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை நான் வந்து வேற ஒரு என்ஜிவோட ஜாயின் பண்ணி வேலை செஞ்சுன்னுருக்குறேன் அதன் மூலிமா வந்து மகளிர் குழு ஸ்டார்ட் பண்ணி மகளிர் குழு ரன் பண்ணின்னுருக்கிறேன் இன்னொன்னு வந்து பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வேலை செஞ்சுன்னுருக்குறோம் அதனால் தொழில் வந்து எதுவும் இல்லை இங்கே மாக்ஸிமம் தொழில் பார்த்தா நிறையா பேர் ஷூ கம்பெனிக்கு போகிறாங்க விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பார்த்தீங்கன்னா மழை வந்தால் தான் விவசாயம் பண்ணமுடியும் மழை வரலனாக்கா அந்த விவசாயம் கூட பண்ண முடியாது ஷூ கம்பெனிக்கு போய்ன்னு இருக்காங்க அவங்க வந்து ஒம்போது மணிக்கு போனாக்கா சாயந்தரம் அஞ்சரை ஆறர ஏழு மணிக்கூட ஆகிடுது அது டைம் செட் ஆகுறதில்லை வீட்டில் ஒரு ஆள் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் அப்படி இருக்கிறவங்க தான் ஷூ கம்பெனிக்கு போய்ன்னுருக்குறாங்க இந்த ஊதுபத்தி கம்பெனிக்கும் போகிறாங்க அவங்களும் ஒம்போது மணிக்கு வர சொல்லி சாயந்தரம் அஞ்சரை ஆறு மணி அங்கே விட்றாங்க அங்கேருந்து கிளம்பி ஆட்டோ பிடிச்சி பஸ் பிடிச்சு வீட்டுக்கு வர்ற வழிக்கி ஏழு மணி ஆகிடுது ஏழு ஏழரை ஆகிடுது வீட்டுக்கு வந்து சமைக்கணும் மற்றத பசங்களை பார்க்கணும் பசங்க படிக்கிறாங்களா ஹோம் ஒர்க் செய்கிறாங்களா இதல்லாம் பார்க்கணுன்னும் போது அந்த டைம் வந்து செட் ஆகிறதில்ல நிறைய பெண்கள் வந்து காலையில் பத்து மணி போய்ட்டு அஞ்சு மணிக்கு வந்துடணும் அப்படி இல்லைனா ஒம்போது மணி போய் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு விட்றாங்களா அந்தமாதிரி வேலை தான் நாங்கள் செய்றோங்க எவ்வளோ கஷ்டமா இந்தாலும் ஓகே எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலை செய்யணும் என்ற ஆர்வத்தில் வேலை செய்கிற பெண்கள் இருக்கிறாங்க